நாங்கள் பார்த்திங்கனா பேர்ட் வாட்ச்சிங் குழு எல்லாம் சேரல ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாத்தோனா நாங்கள் இருக்கிறது கிராமம் சைடில் அந்த கிராமத்தில் பார்த்திங்கனா நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது அதில் பார்த்தா பறவைகள் பார்த்திங்கனா இப்போ வேப்பமரத்தில் பார்த்திங்கனா கிளி இருக்கும் அந்த கிளி பார்த்திங்கனா அந்த மரத்து கலர் அந்த எலை கலர்லேயே இருக்கும் அந்த கிளி கத்துறது பார்த்திங்கனா ரொம்பவும் அழகாக இருக்கும் இப்போ காலையில் எழுந்துருச்சோன பார்த்திங்கனா குயில் கத்தும் அந்த குயில் கத்துறது அதை விட அழகாக இருக்கும் அப்பறம் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கனா மரங்கொத்தி வரும் அந்த மரங்கொத்தி பார்த்திங்கனா மரத்தை கொத்தி கொத்தி கொத்தி அதுக்குள்ளே போய் படுத்துக்கும் அந்த மரங்கொத்தி அதுக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போய் படுத்துக்கும் நம்ம போய் பக்கத்தில் நின்று பாத்தோம்னா அந்த மரங்கொத்தி அழகாக நம்மை தலையை திருப்பிப் பார்க்கும் அப்பறம் பார்த்திங்கனா நாங்கள் தோட்டத்து சைடுலாம் போனோம்னா அங்கே மயில் இருக்கும் அந்த மயில் பார்த்திங்கனா மயில் கலரே ஒரு அழகுதான் அந்த மயிலில் இருக்கிற மயில் இறகை எட்டு வந்து நாங்கள் புக்குக்குள்ளேயெல்லாம் வைச்சிப்போம் அந்த மயில் இறக்கைய கொண்டு வந்து புக்குக்குள்ளே வச்சிப்போம் அந்த மாதிரி தோட்டத்து சைடில் போனோம்னா நிறைய பறவைகள் இருக்கு இன்னும் மரங்கொத்தி இருக்குது அப்பறம் அந்த மீன்கொத்தி இருக்குது இந்த குட்டை இந்த கொளத்து சைடுலாம் போனோனா மீன்கொத்தி இருக்குது அந்த மீன்கொத்தி பார்த்திங்கனா தண்ணிக்குள்ளே போய் வரும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடும் அதையும் நாங்கள் பாத்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய பறவைகள் இருக்கு ஆனால் அதை பற்றி அதில் அந்த இடத்துக்கு போனாலே நாங்கள் பார்க்க அமைதியாக இருக்குது அதை தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம்